இப்போ சமையல் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி பண்ணுறோன்னு சொன்னால் சாதாரண ஒரு தேங்காய் சட்னி வந்து புளி மிளகா அதெல்லாம் போடுவாங்க ஆனால் அதெல்லாம் தேவை இல்லாமல் வெறும் சிம்பிளாக செய்யலாம் எப்படின்னா ஒரு தேங்காய்வும் நாலு பச்சை மிளகா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதை ரெண்டையும் கூட உப்பு சேர்த்து போட்டு அரைச்சோன்னா ஒயிட் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளுக்கு அதை வந்து நம்ம வடையில் தோசையில் இட்லிலலாம் சேர்த்து சாப்புடலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கார சட்னி கார சட்னி வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா போட்டு உளுத்தம் பருப்பு போட்டு அப்புறம் வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கூட வேஸ்ட்டாகிற கருவப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு நல்லா சட்னி அரச்சி தாளிச்சிடிங்கன்னா இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் இட்லிக்கு இட்லிக்கும் தோசைக்கும் அந்த தொட்டுக்கலாம் நம்ம அப்புறம் வந்து சாம்பார் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து நார்மலாவே செய்கிறோம் நம்ம எல்லாம் மிளகா தூள் அதெல்லாம் போட்டு செய்வோம் ஆனால் வந்து பருப்பு பருப்பு வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வேக வச்சிட்டு வெறும் எண்ணெய் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா பெருங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா இந்த சாம்பாரும் ரொம்ப ஈஸியான சாம்பாரு இதே இது வந்து நிறைய காய்ங்க அப்புறம் வந்து மிளகா தூளெல்லாம் அவசியம் கிடையாது ஏன்னா வயிறு எரிச்சலுக்கு நார்மலான ஒரு கிள்ளி போட்ட சாம்பாரு இது இது வந்து பேசென்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி இட்லி பொடி பார்த்தீங்கன்னா இட்லி பொடி வந்து நம்ம வெ வெளியில் வேலைக்கு போனோன்னா கஷ்டமாக இருக்கும் ஒரு சட்னி அந்த டைம் தயார் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கும் போது வந்து கடல்லப் பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு லேசாக அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிக்கிட்டோன்னா நல்லெண்ணய் ஊற்றி நம்ம அவசர டைமில் ஒரு தோசையை ஊற்றி அந்த இட்லி பொடியை வச்சி நல்லெண்ணய் ஊற்றி தொட்டு சாப்புட்டு நம்ம அவசரம் அவசரமாக வேலைக்கு போகலாம் இது கொஞ்சம் யூஸாக இருக்கும் நம்மளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பனியாரம் பனியாரம் வந்து தாளிக்கிற பனியாரம் இருக்குது ஸ்வீட் பனியாரமும் இருக்குது இனிப்பு பனியாரம் வந்து அது நம்ம வெள்ளம் நல்லா நுனிக்கிட்டு அந்த மாவில் போட்டு கொஞ்சம் சோடா மாவும் கொஞ்சம் உப்பும் போட்டு கலந்து அதை எண்ணெயில் ஊற்றி செஞ்சிங்கன்னா அது வந்து வெள்ளை பணியாரம் அப்புறம் வந்து கார பனியாரம்னு சொன்னிங்கன்னா எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில அப்புறம் கடல்லப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இதையும் அந்த மாவில் கொட்டி கலந்து இதை ஊற்றுனிங்கன்னா இது வந்து காரப்பனியாரம் இதுக்கு அந்த சட்னிங்கிலாம் கூட நல்லா தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு காரக்குழம்புன்றது வந்து எல்லா வெரைட்டிலையும் செய்யலாம் ஆனால் நம்ம செய்கிறது வந்து பூண்டு குழம்பு செய்ய போகிறோம் காரக்குழம்புல பூண்டு நிறைய உரித்து எடுத்துக்கணும் வேஸ்ட்டாக போகிற பூண்டெல்லாம் நிறைய உரித்து எடுத்துக்கணும் நிறைய சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கின்னு நல்லெண்ணய் ஊற்றி கடுகு நிறைய கொஞ்சம் வெந்தையம் போடணும் வெந்தையம் போட்டு கடுகு எண்ணெய் வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே இந்த பூண்டு நல்லா பொன்நிறமாக வறுக்கணும் வறுத்துட்டு அதுக்கு அப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி போட்டால் போதும் சின்ன சின்ன தக்காளிங்க போட்டு வதக்கிட்டு புளி கொஞ்சம் கரைச்சி ஊத்தி மிளகா தூள் போட்டு கொதிக்க வச்சி இறக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு செம்மையாக இருக்கும் சாப்புடுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா

கறிக்குழம்பு கறிக்குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வெரைட்டியில் நிறையா மசாலாலாம் போட்டு செய்யணுன்னு ஒன்று அவசியமே கிடையாது கறி வந்து பச்சை கறி நல்லா மஞ்ச தூளெல்லாம் போட்டு கழுவி வச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா மட்டன் குழம்பு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் இந்த கறியை போட்டுற்ணும் கறிய போட்டுட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்ல வேக வச்சிடணும் குக்கர் மூடாமலேயே வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தக்காளி போடணும் தக்காளியும் மட்டன் மசாலா கொஞ்சம் சாதா குழம்பு மசாலா போட்டு நல்லா மூணு விசில் கொடுத்திங்கன்னா கறிக்குழம்பும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம இதை வந்து ரைஸுக்கு எடுத்துக்கலாம் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கென் குழம்பு சிக்கன் குழம்பு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்புறம் வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கு குழம்பு இஞ்சி பூண்டு போட்டுட்டு சிக்கன் போட்டுடணும் தக்காளி போடக்கூடாது ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டு நல்லா அந்த சிக்கன் வந்து தக்கா வ அனல்லையோ வெங்காயத்துலையே வதக்கிடணும் வெந்துடணும் வெந்துட்ட பிறகு வந்து அதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு லேசாக தண்ணி ஊற்றணும் நிறைய தண்ணி ஊத்தக்கூடாது ஏன்னா சிக்கன் டேஸ்ட்டு போயிடும் லேசான தண்ணி ஊற்றி அதுக்கு அப்புறம் வேக வச்சி இறக்கிட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் அதுக்கு அப்புறம்